கோவிட் தொற்றுனால் எங்களை ஒரு வழியே பண்ணிடுச்சி இந்தியாவில் மட்டும் இல்லை ஓவர் ஆல் இந்தியாவிலையும் தான் இது சீனாவில ஆரம்பிச்சு இந்தியா எல்லா இடத்துலையும் பரவி வெளியில வீட்டை விட்டு வெளியில போகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஷாப்பிங் மால் போகிறதில்ல எங்கேயும் போகிறதில்ல டாக்டர் நர்ஸ் கூட கிட்ட வரதுக்கு பயந்தாங்க டெஸ்ட்டுக்கு வரதுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யு ஒரு தலைவலி இதுனால் கூட வெளியில போனாலும் டேப்லெட் கூட எதுவும் தரமாட்டுறாங்க எதாயிருந்தாலும் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க ஒரு எமர்ஜென்சி டெத் ஃபங்க்ஷன் இதுக்கு கூட எங்கேயும் போகமுடில்ல அந்தளவுக்கு தொற்று வந்து பயங்கரமாக பரவிகிட்டு இருந்துச்சு